வளர்ந்து வரும் உலகம் பல்வேறு வளர்ச்சிகளை பெற்று மிக அதிகமான வேகத்துடன் சென்று கொண்டிருக்கிறது உலகம் முற்றிலும் மாறுபட்டதாகவே தெரிகிறது பழைய விளையாட்டுக்கள் மகிழ்ச்சியான தருணங்கள் அதெல்லாம் இப்பொழுது குறைந்து கொண்டே இதனால் வருகிறது புதிய புதிய சிந்தனைகள் புதிய புதிய படைப்புகள் அதிநவீன இயந்திரங்கள் அதெல்லாம் வந்து இந்த உலகத்தையே மாற்றி விட்டது